ஃபஸ்ட்டு வந்து இந்த டெங்குவும் மலேரியாவும் எங்கேருந்து பரவுது அப்புடின்னா நல்லத் தண்ணியிலேருந்து மட்டுந்தான் பரவுது நம்ம வீட்டில் எங்கெங்கே நல்லத் தண்ணி வச்சிருக்கோமோ அதில் எல்லாம் வந்து கொசு முட்டையிட்டு அது வந்து கொசுவாக பரவுது எப்படி அப்படின்னா இப்போ வந்து நம்ம தேங்காய் தொட்டியிலலாம் நம்ம தேங்காய் சிரிவிட்டு போட்டிருப்போம் அப்போ வந்து இந்த தேங்காய் சிரட்டில மழை தண்ணி விழுந்து அதிலேருந்து கொசு வந்து வருது ரெண்டாவது வேஸ்ட்டான டயர் அந்த டயர் இதுலேருந்து வருது பிளாஸ்டிக் டப்பாவில் தேங்கி வருது அப்பறம் அந்த கழிவு நீர்லாம் கொட்டி வச்சிருப்போம்ல அங்கேருந்து கொசு வந்து வருது அதுக்கடுத்தது வந்து அந்த ட்ரம்மில் வந்து தண்ணி விட்டு வச்சிருப்போம் நல்ல தண்ணி அதில் பாசனம் பிடிச்சி அதுலேருந்து வருது அதுக்கப்பறம் தொட்டி இருக்குல தொட்டி நல்ல தொட்டிலருக்கிற அந்த நல்ல தண்ணியில் எல்லாம் முட்டை வந்து புழுவாகி புழு வந்து கொசுவாக மாறி அப்பறம் வந்து நம்மளை வந்து கடிக்கிது இதனால வந்து நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா காய்ச்சல் வந்து வருது அப்போ குழந்தைங்க வந்து ஈவ்னிங் டைமில் வெளியே போகிறப்ப இல்லை வெளியே போகிறப்பவே வந்து ஓடோமாஸ் அப்டிங்கிற அந்த இதை போட்டுக்கிட்டால் கொஞ்சம் கொசு கடிக்காமல் இருக்கும் அது குழந்தைகளுக்காகதான் அப்பறம் வீட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணிடணும் அப்படின்னா கொசு வலை வந்து அடித்து வச்சிடணும் அப்போ வந்து நம்மை கொசு வந்து கடிக்காது அப்புறம் என்ன அப்படின்னா இந்த தேங்காய் தொட்டியெல்லாம் நம்ம வந்து வச்சுருக்கோம்ல அந்த தேங்காய் தொட்டியெல்லாம் தண்ணியெல்லாம் கவுத்து விட்டுட்டு தேங்காய் தொட்டியெல்லாம் வெயிலில் காயை வைச்சி எடுத்து கொண்டு போய் எடைக்கு போட்டுருணும் டயரில் இருக்கிற தண்ணி இந்த டேங்க்கில் இருக்கிற தண்ணி அந்த தொட்டியில் இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து கொசு உருவாக்குச்சுன்னா அதை வந்து கவுத்து விட்டுருணும் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டு அந்த தண்ணியை வந்து நம்ம சுத்தம் பண்ணிட்டே இருக்கணும் அப்போ வந்து கொசு வந்து பரவாது அதுக்கடுத்து என்னன்னா இந்த மழை வந்து அந்த இதில் தேங்கி நிக்கும்ல அந்த ரோட்டோரோம்லாம் தண்ணி அப்பறம் இந்த டிச்சில் அதுலயெல்லாம் வந்து தேங்கிருக்கிறப்போ இப்போ கழிவுநீரில் தேங்கிருக்கிறப்போ அதெல்லாம் வந்து கொசு வந்து உருவாகி நம்மளை கடிக்கும் அப்பறம் வந்து என்ன அப்படின்னா மாடியில் வந்து தண்ணி தேங்க வைச்சோம்ன்னா அதுலேயும் கொசு வந்து பரவி இதாகும் அதுக்கப்புறம் வந்து அந்த இப்போ கேரிபேக்கு அதில் எல்லாம் வந்து தண்ணி விழுந்து அதுலேயும் கொசு வந்து உருவாகும் அதுக்கப்பறம் இந்த பிளாஸ்டிக் வாட்டர் பாட்லு இந்த பிளாஸ்டிக் கிண்ணம் அதெல்லாம் நம்ம போட்டுருக்குன்னுன்ட்டு அதில் தண்ணி மழை தண்ணி விழுந்து அதில் வந்து கொசு வந்து உருவாகும் அந்த கொசு வந்து எப்படி உருவாகும் அப்படினா ஃபஸ்ட்டு வந்து கொசு வந்து முட்டையிடும் அந்த முட்டை வந்து புழு மாதிரி மாறி அந்த புழு வந்து அப்படியே கொசுவாக மாறிடும் அப்போ வந்து என்ன அப்படினா நம்ம நகராட்சிலேருந்து வருவாங்க அப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டப்பா அதெல்லாம் கவுத்து விட்டுருவாங்க நம்ம வந்து டேங்க்குள்ளேயும் சரி நில தொட்டிக்குள்ளேயும் சரி அந்த ப்ளீச்சிங் பவுடர அந்த இதை வந்து போட சொல்லிடணும் அது போட்டால் மட்டுமே நம்ம கொசு வராமல் பார்க்க முடியும் அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா நம்ம பொது மக்களாகிய நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்புடின்னா ஃபஸ்ட்டு இந்தமாதிரி பிளாஸ்டிக் டப்பா தேங்காய்த் தொட்டி டயரு பழைய பொருட்கள் அதெல்லாம் வந்து ஓரத்தில் போட்டு மழை பேய்ஞ்சா அதில் தண்ணி வந்து அது பூசணம் பிடிச்சி அதில் கொசு பரவுற வரைக்கும் விடாமல் மழை வந்த அன்னைக்கோ அடுத்து நாளோ வந்து என்ன பண்ணிடணும்னா தண்ணியெல்லாம் கவுத்து விட்டு அதை இது பண்ணிடணும் முக்கியமாக இந்த டெங்கு கொசு அப்படிங்கிறது வந்து காலையில் நேரந்தான் அதிகமாக கடிக்கும் கை கால் எல்லாம் கடிக்கும் அப்போது வந்து குழந்தைங்கள வந்து நம்ம சேஃபாக தான் வைச்சிருக்கணும் மார்னிங் குழந்தை எங்கே போறதுனாலும் அவங்கள வந்து கொசு கடிக்காத மாதிரி பாத்துக்கணும் நம்ம வந்து கொசு வரக்கூடாது அப்படின்னா நம்ம வந்து நம்ம வீட்டை வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுக்கணும் கொஞ்சம் தண்ணி தேங்கி இருந்தாலும் அதை கீழே கவுத்து விட்டுறணும் அப்படி வைச்சிக்கிட்டா மட்டுந்தான் நம்மள கொசு கடிக்காது அப்பறம் வந்து பாசணம் பிடிச்ச பைப் கட்டையெல்லாம் கொசு தண்ணி வந்து தேங்கிருக்கும்ல அதையெல்லாம் ஓட்டை போட்டு எடுத்து விட்டுறணும் அப்போது வந்து தண்ணி வந்து உள்ளே போயிடும் அதனால வந்து கொசு கடிக்காது அதனால கொசுவும் முட்டையிடாது அதனால வந்து வராது அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா நம்ம வாஷிங் மிஷினில் அந்த பின்னாடி அந்த ஹோஸ்ல தண்ணி வரும்ல அந்த ஹோஸ்ல இருக்கிற தண்ணியயை அப்போதிக்கி போய் எடுத்துட்டுறணும் அப்படி இல்லை அப்பிடின்னா அந்த அழுக்கு தண்ணிலேயே கொசு வந்து வந்து மலேரியா காய்ச்சல் வந்து வரும் அதுக்கப்பறம் நம்ம எதாவது இந்த பெயிண்ட்லாம் அடிச்சுட்டு அந்த கழுவாமல் அந்த தண்ணியை அப்படியே வைச்சிருக்கோம்ல அதை எல்லாம் வந்து கொசு வந்து முட்டையிட்டு கண்டிப்பாக புழு வந்து நம்மளுக்கு வந்து கொசு வந்து பரவும் அந்த கொசு கடிக்கங்காட்டியும் நம்ம டெங்கு மலேரியா பரவும் அப்போ டெங்கு மலேரியா பரவுனா போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட்டானா அவங்க அந்த டெஸ்ட் இந்த டெஸ்ட்னு எடுத்து நம்மளை போட்டு இது பண்ணுவாங்க அதனால என்ன அப்படினா முடிஞ்ச அளவுக்கு நம்மளால வந்து வீட்டில் எவ்வளோ சுத்தமாக வைச்சிக்க முடியுமோ நம்ம வீட்டை எப்படி எப்படினா இப்போது வீட்டை சுற்றி வந்து நல்லா ப்ளீச்சிங் பவுடர்லாம் போட்டு வாரத்துக்கு ஒரு வாட்டி ரெண்டு நாளுக்கு ஒருக்க வந்து ப்ளீச்சிங் பவுட்ரு வச்சிடணும் கொசு மருந்து அடிக்க கொசு கொசு மருந்து அடித்து விட்றணும் அதுக்கப்பறம் அந்த ஆல்அவுட்டு அத எல்லாம் போட்டு நம்ம பத்திரமா வச்சிக்கணும் ஒரு ரெண்டாவது என்ன அப்படினா கொசு வலை இது பண்ணிக்கணும் அப்டியெல்லாம் இருந்தால் நம்மளால கொசு கடிக்காமல் சேஃபாயிருக்க முடியும் இன்னொன்னு என்ன அப்படின்னா அந்த பிளாஸ்டிக் டப்பாவில் அந்த தேங்காத் தொட்டியில் டயரில் அப்பறம் இந்த மழை மட்டையில் டஸ்ட்பின்ல அது இந்த இடத்துலயெல்லாம் நிறைய கொசு வந்து கண்டிப்பாக முட்டையிடும் அப்படி இருக்கிறப்ப அந்த முட்டை எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிடணும்னா தண்ணிப்பட்டுச்சுனா அதை உடனே கவுத்து விட்டு அதில் ப்ளீச்சிங் பவுட்ரு விட்டு போட்டுறணும் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்டோம்னா அந்த கொசு வந்து அந்த மருந்துக்கு வந்து செத்து போயிடும் அதனால வந்து நகராட்சிலேருந்து வந்து இப்போ நாங்கள் ப்ளீச்சிங் பவுட்ரு போட்றோம்னு சொன்னால் பொது பொதுமக்கள் வந்து போட்டுருங்கனு விட்டுறணும் நாங்கள் வந்து இல்லை நல்லத்தண்ணி கெட்டுப்போயிடும் அப்டின்னுலாம் சொன்னோம்னா நம்ம கொசுக்கடி வாங்கிட்டு நம்ம டெங்கு மலேரியான்னு இருக்க வேண்டியது தான் நகராட்சிக்காரங்க வந்து கொசு மருந்து அடிக்கணும்னு சொன்னால் அடிச்சிட்டு போங்கன்னு சொல்லணும் இல்லை எங்களுக்கு சேராதுன்னுலாம் சொல்லக்கூடாது இல்லை அடிச்சுக்கோங்க அப்படினு சொல்லி அடிச்சிட்டு போங்கன்னு சொல்லி சொல்லணும் இப்போது இப்போ வந்து என்ன அப்படினா நம்ம வந்து எந்த எடத்துலேயும் நம்ம வீட்டை சுற்றியும் சரி நம்ம ஏரியாவை சுற்றியும் எந்த எடத்துலேயுமே வந்து ஒரு சொட்டு தண்ணி நல்லத்தண்ணியாக இருந்தாலும் சரி சப்ப தண்ணியாக இருந்தாலும் சரி மழை தண்ணியாக இருந்தாலும் சரி இல்லை துணி துவைக்கிற தண்ணி சாக்கடை டிச்சி அது எல்லாத்தையுமே என்ன பண்ணணும்னா வீட்ட சுற்றி குப்பை கொட்டிருந்தாங்கன்னா அது எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு சுத்தமாக நம்ம ஏரியாவை வெச்சுக்கிட்டோம்னா நம்ம வந்து ஒரு நோய் இல்லாத வாழ்க்கையை வந்து நம்மளால ரன் பண்ணமுடியும் நம்ம இந்தியாவை வந்து ஒரு சுத்தமற்ற நாடாக வந்து நம்மளால மாற்ற முடியும் அப்படினா ஒவ்வொரு மக்களும் அவங்க வீட்டை சுற்றியும் சரி அவங்க ஏரியாவை சுற்றியும் வந்து நீட்டாக வைச்சிக்கிட்டா மட்டுமே நம்மளால ஒரு நல்ல முன்னேற்றம் அடைய முடியும் நம்ம நாட்டில் எந்தவொரு நோயும் அதிகமாக வராது முக்கியமாக இந்த டெங்கு மலேரியா போன்ற நோய்னால் வந்து நம்மளுக்கு வந்து சாகக்கூடிய நெலைம வந்து வராது